இப்போ பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் வந்து காலம் காலமாக இருக்குது அந்த காலத்தில் இருந்தே பரதநாட்டியம் இருக்கு கர்நாடகா சங்கீதன்றது வந்து காலம் காலமாக இருக்குது அது பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து இந்த ரெண்டு இதுவுமே ரெண்டு கலைகளுமே இருந்துகிட்டு தான் வந்துகிட்ருக்கு அது வந்து மன்னருங்க வந்து காலகாலமாக அது வந்து நடத்திகிட்டு தான் வந்தாங்கள் இப்போ வரைக்குமே நம்ம எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படினாக்கா முதல்ல வந்து வெல்கம் டான்ஸ் தான் நம்ம வந்து பரதநாட்டியத்தை தான் நம்ம டான்ஸாக ஆட வைக்கிறோம் அதுக்கு அப்புறம் தான் மற்ற இதெல்லாம் பரதநாட்டியத்துக்கு வந்து நம்ம முதலிடமா கொடுக்குறோம் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வெல்க்கம் டான்ஸாக ஆட வச்சிட்டு அதுக்கு அப்புறந்தான் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து செய்ய வைக்கிறாங்கள் ஸ்கூல்ல மற்ற எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அது ஒன்று முதல்ல இருக்குது அதுக்கு அப்புறமேட்டு திருவையாறு தியாகராஜ ஆராதனை வந்து எவ்வளோ வருடங்களாக நடைபெற்றுகிட்டு வருதுன்னால் நூற்றி எழுவத்தேலு ஆண்டுகளாக வந்து அது நடைபெற்று வ வந்துட்டு இருக்குது அது வந்து நல்ல ஒரு திருவையாறுன்றதே ஒரு ஐந்து ஆறக்கோன் அந்த அர்த்தம் வந்து ஐந்து ஆறுங்களை கொண்டது தான் அந்த திருவையார் அதனால் அது ஐந்து ஆறு அப்படின்றது வந்து குறிக்கும் அது தான் வந்து திருவையார் அதே மாதிரி தமிழர்களின் கலை மற்றும் கலாச்சாரம் வந்து என்னென்னா கலையில் பார்த்தீங்கன்னாக்கா நடனன்றது ஒரு கலை தான் அப்புறமேட்டு நாடகன்றது ஒரு கற கலை தான் அப்புறோம் அதுக்கு அப்புறோம் இலக்கியன்றது ஒரு க கலை தான் அப்புறம் ஒரு கவிதை எழுதணுன்னாலும் அதுவும் ஒரு கலை தான் நம்மளுக்கு ஓவியம் வரைகிறது ஒரு கலை தான் சிற்பம் செய்கிறது ஒரு கலை தான் அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கலை கலை வகையில் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன திறம இருக்கோ அதெல்லாம் வந்து கலையில் வந்து அடங்கி இருக்கும் கலாச்சாரம் வந்து நம்மளோட தமிழ் பண்பாட்டு கலாச்சாரமே வந்து இப்போது ஒரு பொண்ணை கல்யாணம் ஆயிருச்சின்னால் நெத்தியில வந்து பொட்டு வச்சு மேலே குங்குமம் வைக்கணுன்றது அது ஒரு கலாச்சாரம் மஞ்சள் கலர் தாலி அணிந்து அதில் வந்து குங்குமம் வைக்கணுன்றது ஒரு கலாச்சாரம் மெட்டி போடணுன்றது ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி அது ஒரு நம்ம தமில் பண்பாட்டில் என்ன கலாச்சாரமோ அது ஒரு கலாச்சாரம் அது தான் கலை மற்றும் கலாச்சாரம் பற்றி நான் விளக்கமா சொல்லுவேன்